ஹலோ வணக்கம் சார் ஆ ஆமாம் சார் சொல்லுங்கள் எந்த மாடல் சார் போக்கோ ஃபை ப்ரோவா ஆ சொல்லுங்கள் சார் கேமரா ஃப்ரண்ட்டு கேமரா வந்து சிக்ஸ்ட்டி எம் பதினாறு எம்பி சார் ஓகே இது பேட்ரி வந்து ஐயாயிரம் பேட்ரி வந்து ஐயாயிரம் எம்ஹெச்சு சார் எயிட் ஜிபி ரேமு சார் அது எயிட் ஜிபி ரேமு டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ரோமு இது ஃபுல் ஹச்டி டிஸ்ப்ளே ஓட இருக்குது சார் ஆ இருக்குது சார் நீங்கள் ஃபுல் நெட் கேஷாக கட்டுனீங்கன்னா ப்ளூடூத் இருக்குது ஹெட்செட்டு இருக்குது ப்ளூடூத் ஹெட்செட்டு டெம்பர் க்ளாஸு பௌச்சி அந்தமாதிரி ஆஃபர்லாம் இருக்குது சார் நீங்கள் இஎம்ஐயில் எடுத்தீங்கன்னா ஃபோனு ஆயிரத்தி எழுவத்தி ஏழுருவா கட்டுறா மாதிரி இருக்கும் எப்போ சார் எப்படி டெலிவரி பண்ணிடலாமா இல்லை நேராக வந்து எடுக்குறீங்களா சார் ஆ ஆ எந்த எந்த எந்த டேட்டில் சார் ஃபோன் நீங்கள் டெலிவரி பண்ணணும் டெலிவரி டேட்டு சொல்லுங்கள் சார் ஆ இருபத்தி ஆறாந்தேதி போதுமா சார் ஓகே சார் பண்ணிடலாம் சார் உங்கள் மொபைல் நம்பர் சார்

ஆ ஆ ஓகே சார் ஓகே சார் நாங்கள் நாங்கள் டெலிவரி பண்ணிட்டு நாங்கள் உங்கள் டெலிவரி டேட் அப்போ நாங்கள் கால் பண்ணுவோம் சார் நீங்கள் வந்து பாத்துக்கங்க ஃபுல் கேஷ் நெட் கேஷ் தானே சார் ஓகே சார் நீங்கள் டெலிவரி பண்ணும்போது நீங்கள் அந்த பே பண்ணிவிடுங்க சார் அந்த அமௌண்ட்டை வேறு எதுனா டவுட் சார் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார்